எனக்குங்க ரொம்ப பிடிக்கும் ஓம் சக்தி அம்மா ஓம் சக்தி கோவிலுக்கு என்கிட்ட வசதி இல்லைனாலும் ஏதோ என்னால் முடிஞ்ச வேலைக்கு போயிட்டு கோவிலுக்கு ஏதோ இந்த டூர் கீர் போகிறவங்கள்ட்ட அவங்க என் பரிதாபத்தை பார்த்து என் கஷ்டத்தை பார்த்து பாதி காசு நான் போட்டுக்கிறேன் நீ வாம்மா நீ எங்ககூட வந்தால் போதும் நீங்கள் பெரியவங்க வயதில் பெரியவங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ கூடம் கார்த்திகை மாதம் புது வருடத்துக்கு கோ கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் சிதம்பரம் கோவில் தஞ்சாவூர் எல்லாம் கோவிலுக்கும் ஏதோ பொழுதுபோக்கு அப்படி போவாங்க என்னால் முடியாத சூழ்நிலைக்கு வீட்டில் இருந்தால் மனது சரியில்லைன்னு டிவி பார்ப்பேங்க பொழுதுபோக்கு வேற வழியில்லைங்க பிள்ளைங்க பொண்ணுங்கள் தான் ரெண்டும் பையன் தவறிட்டாருங்க வீட்டுக்காரரும் இல்லைங்க வீட்டுக்கார் இறந்து நாற்பது நாள்லேயே என் பையனும் ஆக்ஸிடெண்ட் ஆகிட்டான்